ஹலோ சொல்லுங்க மேடம் ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் ஆ சொல்லுங்க மேடம் இப்போ கொஞ்சம் பெயின் கொஞ்சமாக இருக்குது நேற்று நீங்கள் கொடுத்த டேப்லெட் போட்டேன் போட்டும் கொஞ்சம் பெயின் ஆ கரெக்டாக போட்டேன் மேடம் கொஞ்சம் பெயின் இருக்குது

நான் தோசை சாப்பிட்டேன் மேடம்

ம் சரிங்க மேடம்

ஆ சரிங்க மேடம் ஆ கரெட்டாக போட்டுகிட்டு தான் மேம் மேடம் இருக்கேன் ஆ கரெக்டாக போட்டுக்கிட்டு தான் மேடம் இருக்கேன்

ஆ சரிங்க மேடம் ஆ தேங்க் யூ மேடம்